அரசியல் பதற்றத்தை உருவாக்குவதற்கு மதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் மதம்மன்று அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஒவ்வொரு இது கட்டுக்கோப்பாக அந்தந்த ஜாதில மதம்றது இருக்குது ஆனால் அதை வந்து வணிகமாக ஆக்கப் போவது இல்லை காசுக்காக வேணுமா பணத்துக்காக அவர்கள் அவர்கள் வந்து கட்சி அரசியலில் அந்த அந்த இதில் நின்றுக்கின்னா அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க மற்றபடி இதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளவும் கூடாது பதட்டத்தையும் உருவாக்கக்கூடாது மதத்தையே பயன்படுத்துவதற்காக பணத்துக்காக எது வேணுமாலும் செஞ்சுக்கலாம் மதம் இதை வந்து அவங்கவுங்க கொள்கையை ம கொள்கையை சாராது வந்ததுன்னா அவங்கவுங்க கொள்கை தான் அது மற்ற ஒன்றும் கிடையாது இதை வந்து நான் சொல்வது தவறானது தான் இது மதம்றது தான் மதம் இருக்குது அவங்களுக்கு இருக்குது மதம் ஆனால் அது வணிகமாக்கக் கூடாது அதை வணிகமாகவும் ஆக்க மாட்டாங்க எந்த மதத்துக்காரனும் வணிகம் ஆக்க மாட்டான் அதை பணத்துக்காக வேணுமுன்னால் அரசியலில் வந்து குதிச்சு அவன் இருக்கலாம் ஆனால் அரசியலில் குதித்தாலும் அவங்கவுங்க மதத்தில் தான் வந்து அவங்கவுங்க அவங்க இந்து மதமா ரெட்டியாருங்களா ஒரு எ எஸ்சியா ஏதோ இல்லை எந்த மதமாக இருந்தாலும் அவங்கவுங்க மதத்துக்கு தான் அவங்கவுங்க சார்பாக இருப்பாங்க மற்றப்படி இதில் வந்து வேறு வழி ஒரு கருத்து ஒன்றும் இல்லை ஆனால் நான் சொல்வது அத்தனையும் உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறிங்களோ அது நம்மளுக்கு தெரியாது ஐயா நான் சொல்வது உண்மை ஆனால் மதத்துக்காக வந்து மதத்துக்காக வந்து எதையும் வந்து வணிகமாக ஆக்கக்கூடாது ஒன்றையும் செய்யக்கூடாது ஆனால் பதட்டத்தை உருவாக்கி சிலர் பயத்தில் பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்தி தப்பு அது வேஸ்ட்டு அது அந்த மதமே வந்து ரொம்ப தப்பை இது நான் சொல்லுவது அனைத்தும் நல்லது நல்லது நல்லது